இப்போது எனக்கு பிடிச்சது எப்படி அப்படினா டிவி பார்க்குறது அந்த டிவி பார்க்குறது அப்படினா அதிகபட்சம் நான் வந்து இது பார்ப்பேன் பொன் விளையும் பூமி பார்ப்பேன் அந்த பொன் விளையும் பூமியில் வந்து விவசாயம் சம்மந்தப்பட்டது வரும் ஒரு நாளைக்கு வந்து தென்னை வந்து மரம் ஒரு நாளைக்கு மா மரம் இந்தமாதிரி கனி வகைகள் வரும் தானிய வகைகள் வரும் இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் வந்து விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் அதிகம் வந்து தூர்தர்ஷனில் வந்து வ இது இது வந்து பொன் விளையும் பூமி பார்ப்பேன் மக்கள் டிவியில் வந்து மலரும் பூமி இது வந்து பார்ப்பேன் இது வந்து பார்க்கக்குள்ள நமக்கு நறை நிறையா தேவையானது எல்லாம் வருது தென்னைக்கு என்ன உரம் கொடுக்கணும் வாழைக்கு என்ன உரம் கொடுக்கணும் மஞ்சள் எப்படி அப்படிங்கிறதுலாம் வருது இதை ஸோ நம்ம மாடிக்கு மாடியில் வந்து வீட்டு தோட்டம் போடுகிறாங்க அது கூட நமக்கு வந்து ஒரு பயனுள்ளதாக ஒரு நிகழ்ச்சியாதான் இருக்குது பயனுள்ள ஒரு பயனும் இருக்குது மாடியில் வந்து இடம் இருக்குது அதில் அதை வந்து நம்ம கிட்ட வேஸ்ட்டாகுற பிளாஸ்டிக் பக்கெட் பிளாஸ்டிக் போசி இந்தமாதிரி எல்லாம் இருந்ததுனால் அதில் மண்ணைப் போட்டு செடி போடலாம் எப்படினா பெரும்பாலும் அதிகமான ஒரு செடி போடுவதுனால நமக்கு இது போதும் அதுமாதிரினா ஒரு பூச்செடிகள் துளசி போடலாம் ரெண்டாவது மல்லிப்பூ போடலாம் அரளி பூ செடி போடலாம் இந்தமாதிரி போட்டாதான் காய்க்கும் அதனால் வந்து விவசாயத்தில் வந்து நமக்கு மலரும் பூமி அதிகமாக நல்லாயிருக்கு தூர்தர்ஷனில் எடுத்து பார்த்தா பொன் விளையும் பூமி அதுவும் நல்லாயிருக்கும்